ஆ மேடம் மேடம் சோனிங்கிற கம்பெனியிலருந்து நாற்பத்தி மூணு இன்ச்சில் எல்இடி டிவி வேணும்

அதோட லைஃப் எப்படி மேடம் இருக்கும் சொல்லுங்கள் ஆ நாற்பத்தி மூணு இன்ச்சில் எவ்வளோ நாற்பத்தி மூணு இன்ச்சில் எவ்வளோ ரேட் மேடம் இருக்கு

ஆ அதோட லைஃப் எப்படி மேடம் இருக்கும் ஆ சரி ஓகே மேடம் நானே வாங்கிறேன் மேடம் அந்த டிவியை ஆ சரி ஓகே மேடம் தேங்க் யூ மேடம்